சுகாதாரத் துறையில் பார்த்திங்கன்னா தெ தினோம் காலையில் வந்துட்டூ வீட்லருக்க குப்பைங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க குப்பைலாம் வந்துட்டு அவங்களே வாங்கி கொட்டிட்டு போயிருவாங்க அதுக்கு வந்து பேட்ரி வண்டி வந்து இப்போ வந்து புதுசா ரெடி பண்ணிருக்காங்கள் அதில் வந்துட்டு மக்குகிற குப்பை மக்காத குப்பை அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிரித்து வாங்கிட்டுப் போயிருவாங்கள் காலையில் வந்துருவாங்கள் குப்பை வாங்கிட்டு போகிறத்துக்கு அப்பறம் நிறையா குப்பைங்கலாம் இருந்துச்சுன்னால் லாரியில் வந்து வாங்கிட்டு போவாங்க அப்பறம் யாராச்சும் டெத்து அந்தமாதிரி இருந்துதுன்னா அந்த வீட்டுக்குலாம் போயிட்டு ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு சுத்தம் பண்ணி கூட்டி இதுமாதிரி இறந்தவங்க வீட்லலாம் போயிட்டு பிளீச்சிங் பவுட்ரு நல்லா போடுவாங்கள் அப்பறம் யாராச்சும் பெரியபெரிய மனுஷங்கள் வந்தாங்கன்னா இங்கே மோளம் அந்தமாதிரி இடம் அடிக்கிற அப்போலாம் வந்துட்டு பிளீச்சிங் பவுட்ரு நிறையா போடுவாங்கள் அப்பறம் பஸ் ஸ்டாண்ட்லல்லாம் போயிட்டு இருக்க குப்பைலாம் கூட்டி சுத்தம் பண்ணி அள்ளி வச்சுருவாங்க மக்கும் குப்பை மட்காத குப்பைனு தனித்தனியா பிரித்து வச்சுருப்பாங்க வந்துட்டு க்ரௌடாருக்க இடத்துலலாம் வந்து ப்ளீச்சிங் பவுட்ரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் மண்டபத்தில் இந்தமாதிரி நிறையா இடங்களில் வந்து ரோட்டுக்கு முன்னாடி ப்ளீச்சிங் பவுட்ருலாம் போடுவாங்க இந்த பேட்ரி வண்டி இருக்கிறதுனால சவுண்டே இல்லாமல் சார்ஜி வந்துட்டு அது சூரிய ஒளியில் வச்சுருக்கதுனால ச்சார்ஜி நல்லா ஏறிடும் அந்த வண்டி மூலிமாதான் குப்பை வந்து காலையில் அள்ளிட்டு போவாங்கள் அப்பறம் சாயந்திரம் எப்போயாவது வருவாங்கள் ப்ளீச்சிங் பவுட்ரு அப்போப்ப வாரத்துக்கு ஒரு தடவை ரோட்டில் ரோட்டு மேலே போட்டுருவாங்க அதனால இப்போ சுகாதாரத் துறை வந்து நிறையா வசதிகள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க